எனக்கு பிடிச்ச பைக் வந்து ராயல் என்ஃபீல்ட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நன் வச்சுருக்குறது ராயல் என்ஃபீல்ட் க்ளாஸிக் த்ரீஃபிப்டீ சிசி அந்த பைக் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட் இப்போ வந்து நான் எங்கே போனாலும் அந்த பைக் எடுத்தகிட்டு தான் போவேன் இப்போ ஒரு இடத்துக்கு போகணுன்னா செலவானாலும் அந்த பைக் வாங்கி எனக்கு பத்து வருஷம் ஆகுது எங்கள் அப்பா காலத்துலேருந்தே அந்த பைக் என் கிட்ட தான் இருக்குது எங்கள் அப்பா பயன்படுத்தினாங்க அப்புறோம் நான் பயன்படுத்தினேன் எனக்கு அப்புறோம் இந்த புள்ளையும் என்னோடய புள்ளையும் அந்த பைக்கை பயன்படுத்துவாங்க அந்த பைக்கோடய ஆயுள் காலம் இரநூறு வருஷங்கள் அந்த பைக்கு வந்து அது எப்படிப்பட்டதுனா அது வந்து இரும்பால் செஞ்சுருப்பாங்க முழுக்க முழுக்க ஒரு சிலிண்ட்ரு பைக்கு தான் ஆனால் அதோடய நேரம் வந்து ரொம்ப பெருசு இப்போ வந்து இப்போ ஒரு நார்மல் பைக் வாங்கினா அதோடய ஆயுள் காலம் இருபது முப்பது வர்ஷம் தான் ஆனால் இது இரநூறு வர்ஷம் இப்போ வந்து ஒரு பைக்கு வாங்கும் போது நம்மளுக்கு பிடித்து ஆசைகள் நம்மளோடய செலவுகள் எல்லாத்தையும் மறந்து நம்ம ஒரு பைக்கு வாங்கிறோம் அந்த பைக்கை பார்த்துக்கும் போது நம்மளோடைய மனசு நம்ம பார்த்துக்குற மாதிரி அது எப்படி பட்டதுனால் எல்லா சூழ்நிலைலேயும் நம்மளோட நண்பனாக நம்மளுக்கு உதவி செய்கிறவரா இ ஒரு இடத்துக்கு போய் சேர்க்கணுன்னா அந்த பைக்கு தான் நம்மளுக்கு பெரிய உதவியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பைக்கு வாங்கணும் அப்படி யோஸிச்சா நிறைய விஷயங்கள் நிறைய நேரத்தில் நம்ம செய்வோம் ஆனால் சில விஷயங்கள் தான் பைக்கு வந்து நம்மளோடய ஆசைகளையும் நம்மளோடைய உணர்வுகளையும் புரிஞ்சிக்கும் இப்போ வேகமாக போனால் இளமை பருவத்தில் அது ஒரு சந்தோஷம் ஆனால் சில நேரத்தில் அதுவே ஆபத்தாக முடியும் ஆனால் கரெக்டாக ஓட்டினா எதாக இருந்தாலும் சந்தோஷம் தாங்கள் இப்போ வந்து ஒரு விஷயத்த நம்ம செஞ்சால் எப்பேர்ப்பட்ட சந்தோஷம் நம்மளுக்கு தரும் அதே மாதிரி வண்டி ஓட்டினா அப்பேர்ப்பட்ட சந்தோஷம் வண்டி மூலிமாக நம்மளுக்கு தரும் அதுக்கு நம்ம பெட்ரோல் ஊற்றணும் அது ரேட் அதிகம் அப்படி பார்த்தா நம்மளால வண்டி ஓட்ட முடியாது வண்டியும் வாங்க முடியாது ஒரு ராயல் என்ஃபீல்ட் ஓனராக இருக்கிறவங்க நல்ல தொலைநோக்கு பார்வையோடு நல்ல வண்டியை வச்சிருக்கணும் நல்ல மெயின்டெயின் பண்ணணும் அதுக்கு நம்ம உதவி செய்யணும் அதையும் நம்ம நல்லா பார்த்துக்குட்டா தான் நம்மளோடய தேவைக்கு அதை வந்து பயன்படுத்த முடியும் இப்போ இருந்து ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சிக்கணுன்னா நல்ல நிலையில் வந்தால் நல்ல விஷயங்கள வாங்கலாம் நம்மளோடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணலாம் நிறைய நிறைய விஷயங்கள் செய்யலாம் நிறைய பேர்கிட்ட நம்ம பேசலாம் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்த செய்யும் போது நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்கணும் பழகணும் பார்த்து பேசணும் செய்யணும் எல்லாம் பண்ணணும் இதனால் நம்மளுக்கு பிடிச்ச பைக்கு நம்ம எப்படி பார்த்துக்குறோமோ நம்ம அப்படியே பார்த்துக்குற மாதிரியும்